நான் வந்து இப்போது ரீசனா ஒரு வாஷிங்மிஷின் வாங்குனேன் வ்வேர்பூல் கம்பெனி ஆனால் அந்த ப்ராடெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பயனுள்ளதா இருக்குதுங்க துணியை துவச்சி வாஷ் பண்ணி அதை ட்ரையரில் வரும் போது கம்ஃபோர்ட் போடுகிற அளவுக்கு நல்லா எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது ஆனால் அந்த வாஷிங்மிஷின் கரண்ட் இல்லாத அன்றைக்கு ஒரு தவிப்பு வருது பாருங்கள் எப்படி கையில் துவைக்கிறதுனு இப்போலாம் எப்போ வாஷிங்மிஷினில் துணி துவைக்குறதுல ஒரு தனி சந்தோசமே இருக்குதுங்க